நான் தைக்க கற்றுக்கின்னேன் நான் தைக்கிறத பார்த்து எல்லோரும் இது எப்படி தச்ச இதை இன்னும் நல்லா டிசைனா தை இது இன்னும் நல்லாருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்கள் அப்புறம் ஸ்கூலில் யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு என்கிட்ட சொல்லுவாங்கள் நான் அழகா தச்சு தருவேன் அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு ஜாக்கெட் தைக்க சொல்லுவாங்கள் ஒரு புடவைல டிசைன் பண்ண சொல்லுவாங்கள் அதெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் அதை பார்த்து இன்னும் இப்போ வந்து நெறையா ஆர்ட்ருலாம் நெறைய பெருசாக வருதும் நான் நான் அவங்களுக்கு ஃபுல்லா அழகாக க்ளீன்னா எல்லா வேலையும் முடிச்சு கொடுப்பேன் டிசைனில் இருந்து எம்மிங்கில் இருந்து எல்லாம் அழகாக பண்ணிக்கொடுப்பேன்